நான் அப்படி எதுவும் நினச்சதில்ல ஆனால் எங்கள் அம்மா செய்யற இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்வாங்க எங்கள் அம்மா செய்யுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து எங்க ரிலேஷனில் ஒருத்தவங்க சொன்னாங்க நீ இவ்வளோ நல்லா மாவு அரைச்சி இட்லி சுடும்போது நீ மாவு வியாபாரம் பண்ணலாம்ல எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஒரு சுய தொழில் பண்ணுறதுக்காக அவங்க ஐடியா கொடுத்தாங்க மாவு வியாபாரம் பண்ணலாம் பத்தாததுக்கு இட்லி ரொம்ப சாஃட்டாக பண்ணுற நீ இட்லி செஞ்சு விற்கலாம்ல அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு இதை எங்க அம்மா செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இல்லை எங்கள் பாட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே இதெல்லாம் பண்ண வேண்டா போ வேண்டா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக இதை பண்ணலாம் இதால் நம்பளால் நல்லா ஒரு வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்ங்குற மாதிரி எங்கள் மைண்ட் செட் இருந்துது அதனால் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் ரொம்பலாம் இல்லை வெளியிலலாம் அரிசி வாங்கிலாம் நாங்கள் பண்ணல எங்கள் வீட்டுக்கு ரேஷனில் வாங்குற அரிசியிலயே எங்கள் அம்மா ரொம்ப சாஃப்ட்டாக இட்லிக்கு மாவு அரைப்பாங்க அதே மாரி மாவு அரைச்சி பாக்கெட் போட்டு நாங்கள் விற்க ஆரம்பிச்சோம் நல்ல சேல் ஆச்சு ரொம்ப நல்லா மக்கள் எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அதற்கப்பறம் சப்போட் பண்ணாத எங்கள் பாட்டி அப்பாக் கூட கடைங்களுக்கு கொண்டு போடுறதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருந்தாங்க எங்கள் பாட்டியும் அந்த மாவு அரைக்கும்போது உள்ள ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அது அதுமாதிரி எங்கள் ஃபேமிலி வந்து அதற்கப்பறம் ச ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் அதற்கப்பறம் ரொம்ப நல்லாவே சப்போட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் போகப்போக மாவு பண்ணது மட்டும் பத்தாது நம்ம இட்லியும் பண்ணலாம் மாவை விட இட்லியில இன்னும் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி செஞ்சி விற்க ஆரம்பிச்சோம் எங்கள் அம்மா செய்யுற இட்லியை தாண்டி எங்கள் அம்மா செய்யுற இட்லி சாம்பார் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிது அதனால மொத்தமாக வயல் வேலைக்குலாம் போகறவுங்க மொத்தமாக இங்கே வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கோவில் ஃபங்க்ஷன்க்கு வர கெஸ்ட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது இந்தமாதிரி இட்லியில ஆரம்பிச்சது மதிய சாப்பாடு செய்யுற அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிது இதுக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஆர்வம் தான் முக்கியமான காரணம் நானும் என்னோட சொந்த காலில் நிற்கணும் சுய தொழில் நான் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அதேமாதிரி இப்போ வரையும் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு